ஹலோ கஸ்டமர் கேரா நாங்கள் இந்த மாதிரி உதையிலருந்து கூப்புடுறோம் போன மாசந்தான் ஒரு திங் வாங்கிருக்குது அதோடய ரீகா் பேக்ஸ் பத்தி எங்களுக்கு உ டீட்டெயில்ஸ் வேணும் நான் வந்து ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணிருட்டுக்கேன் ஆஃபர்ஸ் எந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்ருக்குது ம் மாதம் ரெண்டு ஜிபி நெட்டும் ஹாட்ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ம்ம் ஆ சரிங்க ம் சரிங்க இப்போ வந்து ஜியோ சிமை ஏர்ட்டலா மாற்றிக்கலாமா ஆ மாற்றுறதுக்கான புரோசிஸர் வழிமுறைகள் சரிங்க